உள்ளே வரலாமா சார் சார் நாங்கள் இந்த மாதிரி ஜெயங்கொண்டத்துலேருந்து வரோம் என் பொண்ணுக்கு இந்த ஸ்கூலில் அட்மிஷன் போடலான்னு வந்துருக்கோம் என் பொண்ணு டென்த்து முடிச்சுருக்கா சார் டென்த்தில் மார்க் வந்து நானூற்றி முப்பத்தஞ்சு நானூற்றி முப்பத்தஞ்சு சார் ஆ சுற்று வட் சுற்று வட்டாரத்தில் விசாரிச்சதில் இந்த ஸ்கூல் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லி சொன்னாங்கள் கோச்சிங்லாம் நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்கள் ஓகே சார் அதான் என் பொண்ணுக்கு இங்கே அட்மிஷன் போடலாம் லெவன்த்தில் என்னென்ன குரூப் இருக்குதுன்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா சார் ஓகே பியூர் சயின்ஸ் கிடைக்குமா சார் இந்த மார்க்குக்கு ஓகே சார் என்னைக்கு சார் எக்ஸாம் ஓகே சார் ஓகே சார் இல்லை சார் கொஞ்சம் சொல்கிறீங்களா ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் ஹாஸ்ட்டல் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கா சார்

ஓகே சார் ஓகே சார் அப்போ மண்டே எக்ஸாம்க்கு எத்தனை மணிக்கு சார் கரெக்டா வந்தால் போதும் ஓகே சார் வரப்போ எதுவும் டீட்டெயில்ஸ் சர்ட்டிவிகேட் எதுவும் எடுத்துகிட்டு வரணுமா சார் ஓகே சார் ஓகே தேங்க் யூ சார்